வட இந்தியாவுக்கும் தென் இந்தியாவுக்கும் உள்ள முக்கிய கலாச்சாரம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க சாப்பாடு வேற நம்ம சாப்பாடு வேற அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி இது இதெல்லாம் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க நம்ம சோறும் சாப்பிடுவோம் சப்பாத்தியும் சாப்பிடுவோம் அந்தமாதிரி நம்ம நாட்டு கலாச்சாரம் அடுத்ததா பார்த்திங்கன்னா அவங்க வந்து உடைகள் வேற மாதிரியா அணிவாங்கள் நம்ம உடைகள் வேற மாதிரி அணிவோம் அதே பாரு உணவும் எடுத்துக்கிட்டிங்கன்னால் சப்பாத்தி அவங்க நிறையா சாப்பிடுவாங்க நம்ம கம்மியா சாப்பிடுவோம் அதே போல ஓட்டு போடுகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ஒவ்வொரு மனிதனும் வாக்களிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட எல்லாருமே போய் வாக்களிச்சிட்டு வருவாங்கள் அவங்க பார்த்திங்கன்னா என்ன போய் போட்டால் என்ன போட்லனான்ற மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் பேர் போவாங்க கொஞ்சம் பேர் அப்படியே இருப்பாங்க அது மட்டும் இல்லை தொழில் ரீதியா எடுத்திங்கன்னால் அங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க வந்தாரை வாழவைக்கும் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் அங்கேருந்து வேலை வந்து இங்கே செய்கிறாங்க ஏன் இங்கே வேலை இல்லையா என்ன அவங்களுக்கு வேலை அங்கே இல்லையா என்ன அங்கே செய்ய வேண்டியது தான அதுக்காக தான் எங்கருந்து வந்தாலும் தமிழ்நாடு வரவங்கள வாழ வைக்கிது எப்போவுமே தமிழ்நாடு தமிழ்நாடு தான் இதுபோல அவங்க கலாச்சாரம் வேற நம்ம கலாச்சாரம் வேற அவங்க உணவு வேற நம்ம உணவு வேற இதுமாதிரி அவங்க கலாச்சாரத்த பற்றி இப்போ நான் சொல்லிக்கிட்டுருக்கேன்